புகைப்படம் எடுப்பது வந்து ஒரு பொழுதுபோக்காக மட்டும் பார்க்காம அது ஒரு ப்ரொஃபஷனல்லாகவும் நான் வந்து பார்க்குறேன் இப்போ பொழுதுபோக்காக பார்க்குறது எப்படி ப்ரொஃபஷனல்லாக பார்க்குறது எப்படி அப்படின்னு பார்த்தோனா ஃபஸ்ட் பொழுதுபோக்காக பார்க்குறப்போ இப்போ நாம் மோஸ்ட்டாக புகைப்படம் எடுக்கிறது நம்மளோடய மெமரீஸை வந்து ரிடைன் பண்ணிக்கிறத்துக்காக அப்படியாதான் இருக்கும் நிறையா நேச்சுரல் சீனரிஸ்லாம் பார்க்குறப்போ கன்ஃபாம் அதை வந்து நம்ம ஃபோட்டோக்ராஃபி எடுக்கணும் அப்படிங்குறது எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரஸ்ட் ஸோ நான் எங்கே ஒரு ப்ளேஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி இல்லை எதா ஒரு நேச்சுரல் சீனரி பார்த்தாலும் சரி ஃபோட்டோ எடுக்கிறத வந்து கம்ஃபாமாக இருக்கும் அதை வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஹாபிஸில் சொல்கிறப்போ ப்ரொஃபஷன்னு பார்க்குறப்போ நம்ம நிறையா பேர்த்தோட மெமரீஸை வந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு பர்சனலாக கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இல்லை ஃபோட்டோக்ராஃபி நம்ம முறைப்படி கற்றுக்கிட்டு அந்த ஃபீல்ட்லேயே இப்போ நிறையா பேர் வந்துட்டு டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி அதில் அச்சிவ் பண்ணிட்டிருக்காங்க ஸோ இந்தமாதிரி ப்ரொஃபஷனலேயும் சரி ஹாபிலேயும் சரி ரெண்டுலேயுமே ஃபோட்டோக்ராஃபி வந்து ஈக்வல் வெய்ட்டேஜ் வச்சிருக்குது